எங்கள் மாநிலத்தின் தாய்மொழி தமிழ்மொழி ஆகும் நாங்கள் அனைவரும் தமிழில் தான் பேசி பழகுகிறோம் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் இன்றும் தமிழ்மொழியில் கற்பதையே மாணவர்கள் விரும்பிகிறார்கள் தமிழ்மொழி கற்பதெல்லாம் எளிதில் அனைத்து பாடங்களையும் புரிந்து கொள்ள முடிகிறது ஆங்கிலம் தவிர மற்ற அனைத்து பாடங்களும் தமிழ் வழியில் கற்பிக்கப்படுவதால் அரசு பள்ளிகளில் அதிக மாணவர்கள் பயில்கிறார்கள் அவர்கள் தமிழில் கற்பதனால் க அ அரசாங்கம் தனி இட ஒதுக்கீடு தருவதால் கல்லூரிகளிலும் மற்றும் அரசு பணிகளிலும் சேருவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாகவே இருக்கிறது நாங்கள் தமிழ் வழியில் தான் பயின்று இன்னும் நடைமுறையில் பயன்படுத்தி வருகிறோம்